தண்ணி தண்ணீர் வந்து தன்னை தானே சுத்திகரித்து கொள்ளும் தன்மை பெற்றது தான் தண்ணீர் நம்ம எப்படி உடலில் ஏதோ ஒரு சிறு காயங்கள் ஏற்பட்டால் அதுவே தானாகவே குணமடைகிற மாதிரி தண்ணீர் வந்து மற்ற எதையும் எதிர்பார்க்காமல் தன்னைத் தானே சுத்திகரித்துக்கொள்ளும் தன்மை வந்து தண்ணீருக்கு உண்டு அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சுத்திகரிப்பான் வச்சு சுத்திகரிக்கணும் அவசியமில்லை ஒரு சில எளிய முறையிலேயே நீரை நாம் சுத்தம் சுத்திகரிக்கலாம் நீரை வந்து செம்பு குடங்களில் ஊற்றி வைக்கும் போது அதனோட குளிர்ந்த தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது வெயில் காலங்களில் வந்து செம்பு குடத்தில் வச்சு தண்ணியை வச்சு குடித்தாலே நம்ம உடல் வந்து எந்த ஒரு வெப்பநிலையும் அடையாமல் உடல் சரியான வெப்ப நிலையில் இருக்கும் தண்ணீர் பானை மண் பாண்டங்களில் வைச்சாலும் அதோட வெளியிலிருந்து காற்று உள்வாங்கி கொண்டு தண்ணீரை எந்த நிலையிலேயும் குளிர்ச்சியாகவே வென் மண் பானை வந்து தண்ணீர் குளிர்ச்சியாகவே வச்சுக்கும் அதேபோல் தண்ணீருக்கு வந்து நம்ம சுத்திகரிக்கணும் அப்படினால் தண்ணீரில் தண்ணீரை வந்து தென்னை நார் வச்சு தண்ணீரை வடிக்கட்டலாம் அதுக்கு அப்புறம் பஞ்சு பஞ்சுக் கொண்டு அதை வடிக்கட்டும் போது அதில் இருக்க எல்லா நுண்ணுயிரியும் ஒவ்வோர் சிறு சிறு நுண்ணுயிரியும் அழிஞ்சு நல்ல குடிநீராக வரும் குடிநீராக வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது செம்பு குடத்துல வச்சு உபயோகிக்கலாம் மண் பாண்டத்தில் வைச்சும் உபயோகிக்கலாம் அது உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில பாட்டி முறைகள் மாரி நம்ம மண் பாண்டமே ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்துல நம்ம நார்மல் பிளாஸ்டிக் நல்லது பிளாஸ்டிக் வந்து தண்ணியை வந்து எந்தளவுக்கும் சுத்திகரிக்காது அது வந்து தண்ணியை நம்ம வைச்ச நிலையிலேயே தான் இருக்கும் மண்பாண்டமும் செம்பு குடம் மட்டுமே தண்ணீராக அது தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்க கு நிலையை வந்து அது கொண்டு கொடுக்கும் அதனால தண்ணி வந்து நம்ம பெரியளவு சுத்திகரிக்கணும் அவசியம் இல்லை நல்ல குடிநீரை நம்ம மண்பாண்டத்தில் வைச்சாலும் போதும் அல்லது செம்பு குடத்துல வைச்சாலுமே அதுவே போதும் வேறு எதுவுமே தேவையில்ல அதுவே நம்ம உடல் நலத்தை வந்து நல்ல முறையில் பாதுகாக்கும் தண்ணி தான் நம்ம அதிகம் குடிக்க குடிக்க நம்ம உடலில் இருக்க பாதிக்கு மேற்பட்ட நோய் குணமாகிறதுக்கு வெறும் தண்ணி மட்டுமே போதும் வேறு எதையுமே நம்ம அதிக உணவு சங்கிலியை விட தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு உணவு பொருளோட ஒப்பிடும் போது தண்ணீர் ரொம்ப நல்லது அதனால் தண்ணியை முடிஞ்சளவுக்கு நல்ல தண்ணியாக பார்த்துக்கலாம் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்மளை ஃபில்டர் ஆரோங்கிற முறையில் வந்து அது நம்மளை உணவு தண்ணியில் இருக்க நல்ல குணங்களை எல்லாத்தையும் எடுத்துடும் தண்ணி வந்து ஒரு சில சத்துக்கள் வந்து தண்ணியிலேயே இயற்கையாகவே அமைஞ்சுருக்கு அதனால் நம்ம சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செலவு பண்ணி சுத்திகரிக்கணும் அவசியம் கிடையாது மண்பாண்டமும் செம்பும் இருந்தால் போதும் ரெண்டு மண்பாண்ட குடத்தில வைச்சால் போதும் செம்பு குடத்துல வைச்சா தன்னைத் தானே சுத்திகரிச்சுக்கும் அதனால தண்ணீர் நமக்கு முக்கியம் அது நமக்கு மற்றவங்க எந்தளவுக்கு நம்ம கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தண்ணீர் ஒரு நல்ல நிலையை வந்து நமக்கு நாமே அமைச்சுக்கலாம் அதனால் இது தண்ணீர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது சிறந்த முறை வந்து இதில் இரண்டுமே பயன்படுத்தினாவே போதும் தண்ணீர் வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு